எங்கூட பிறந்தவிங்க பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு பேர் என்னோட சேர்த்து ரெண்டு பேர் ரெண்டு சிஸ்டர்ஸ் ரெண்டு சிஸ்டர்ஸ்ஸும் மே மேரீட் ஆயிட்டாங்கள் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒற்றுமை அப்படின்னா நாங்கள் எந்த ஒரு பர்ஸ்னல் இஷ்யூஸாக இருந்தாலும் ஃபேமிலி இஷ்யூஸ்னாலும் நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம் எதுனாலும் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம் அது எங்களுக்குள்ள எ எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு ஒளிவு மறைவுமே இல்லாமல் எதுனாலும் நல்லது கெட்டது எப்போவுமே அதையே டிஸ்கஸ் பண்ணிக்குவோம் வேற்றுமை அப்படின்னு பார்த்தா அவங்களோட ஃபேமிலி பஸ் ஃபேமிலி சில்ட்ரன்ஸ் அவங்களோட குழந்தைங்க அவங்களோட குழந்தைங்களோட பர்ஸ்னல் லைஃப்குள்ள நாங்கள் எப்போவுமே எண்டர் ஆகமாட்டோம் சேம் அதே மாதிரி என்னோடய சிஸ்டர்ஸோட பேபிஸ்ஸோட கேரியரை நாங்கள் எதையும் அதில் அதோடய லைஃப்குள்ள நாங்கள் எண்டர் ஆக மாட்டோம் சேம் அதேமாதிரி என்னோடய குழந்தைங்க லைஃப்குள்ள அவங்களும் எண்டர் ஆக மாட்டாங்கள் இதுதான் எங்களோட வேற்றுமை